ஹலோ வணக்கம் சார் சொல்லுங்கள்

ஓகே சார் ஓகே இப்போ பர்சனல் லோன் வந்து உங்களுக்கு எவ்வளோ அமௌண்டுக்கு சார் தேவைப்படுது ஓகே சரி ஓகே சார் நீங்கள் பண்ணிக்கலாம் சார் ஃபர்ஸ்ட்டு உங்களுக்கு எலிஜிபிள் இருக்கான்னு ஃபர்ஸ்ட்டு செக் பண்ணணும் ஸோ உங்களோட ஃபர்ஸ்ட்டு உங்களோட பேன் கார்டு அண்டு ஆதார் கார்டு லாஸ்ட்டு த்ரீ மந்த்தோட பேங்க் ஸ்டேட்மெண்ட் அண்டு லாஸ்ட் த்ரீ மந்த்தோட உங்களோட சேல்ரி ஸ்லிப் இந்த தா ஒரு ஃபோட்டோ தேவைப்படும் சார் இந்த டாக்குமெண்ட்லாம் இருந்துச்சுன்னா நம்ம செக் பண்ணிக்கலாம் சார் உங்களுக்கு எலிஜிபிளிட்டி இருக்கு அப்படின்னா நமக்கு லோன் அப்ளை பண்ணலாம் சார் ஆமாம் சார் அது ஒரு மேனிட்டரி பட் இல்லைனாலும் உங்களோட எலிஜிபிள் இருக்கான்னு பேங்க்கு பேன் கார்டு வச்சு உங்களுக்கு எலிஜிபிளிட்டி செக் பண்ணலாம் சார் ஃபர்ஸ்ட்டு உங்களுக்கு எவ்வளோ எலிஜிபிளிட்டி நீங்கள் எக்ஸ்பர்ட் பண்ணுற அமௌண்ட் கிடைக்குமா அப்படின்னு பார்க்கலாம் அப்புறம் நெக்ஸ்ட் தான் சார் எதா இருந்தாலும் டிசைட் பண்ண முடியும் எவ்வளோ அமௌண்ட் கொடுக்க முடியும் உங்களுக்கு நீங்கள் எவ்வளோ ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் இதுவரைக்கும் முன்னாடி லோன் எடுத்துருக்கீங்களா சார் ஓகே சார் ஓகே சார் பண்ணிக்கலாம் சார் பண்ணிக்கலாம் ஓகே சார் நாளைக்கு பேங்க்கு வர முடியுமா சார் ஆ ஓகே சார் நீங்கள் கொடுக்கும்போது கால் பண்ணிவிட்டு நாளைக்கு வந்துவிடுங்க சார் பண்ணிக்கலாம் சார்

ஆ ஓகே ஆ ஓகே சார் தேங்க் யூ